சார் வணக்கம் இது நாங்கள் இங்கே புதுசாக வீடு கட்டியிருக்கோம் இங்கே மொ செங்கல்பட்டு பக்கத்தில்

ம் இல்லைனா வாட்டர் டேங்க்லேருந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் டாப் வைக்கணும் உள்ளே கிச்சனுக்கு உள்ளே வாஷிங் டேங்க்கு ஒன்று டாப் ஒன்று வேணும் ஹாலில் கிச்சனில் வைக்கணும் நம்ம பாத் ரூமுக்கு வந்து ஹீட்ருக்கு ஒரு டாப்பு வேணும் ஷவரு வேணும் இதெல்லாம் எங்கே குவாலிட்டியாக கிடைக்கும்னு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு தெரியல என்னென்னா கம்பனி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்

ஒன்பது சதுரடி சார் நான் ஆல்ரெடி தொட்டி கட்டியிருக்கேன் சார் டேங்க்கு மேலே ஆ டே ஃப்ளம் ஆம் ஆமாம் சார் ஆமாம் சார் பைப்பு ஒர்க்கு தான் குழாய் வைக்கணும் ஃபுல்லாக ம் அது ஒரு மீட்ரு எவ்வளோ சார் போடுறாங்க பதினஞ்சு பதினஞ்சு போடுவாங்களா ம் ம் சரி ஓகே சார் நம்ம அதை திருப்பி திருப்பி பண்ண முடியாது அந்த ஒர்க்கை ஒரு வாட்டி பண்ணால் அது பண்ணதாக தான் இருக்கணும் கொஞ்சம் நல்ல மெட்டிரியலாகவே போட்டுவிட்ருங்க ஆ ஓகே சார்

இப்போது நீங்கள் சார் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தான் வர போகிறீங்களே வந்து நான் அட்ரஸ் உங்களுக்கு மெ மெ மெசேஜ்ஜி பண்ணிவிட்றேன் கரெக்டான அட்ரஸு நீங்கள் வந்துடுங்க நீங்கள் வந்து ஆ ஓகே சார் நான் இப்போ உங்களுக்கு நான் மெசே நான் மெசேஜ்ஜில் அட்ரஸ் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து நேரில் பார்த்துக்குங்க சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்